நாங்கள் வந்து இயர்லி ஒன்ஸ் வந்து கேரளா போவோம் கேரளா வந்து ஐயப்பன் கோயிலுக்கு போவோம் ஐயப்பன் கோயிலில் வந்து சின்ன பாதை பெரிய பாதைனு ரெண்டு இருக்குது நாங்கள் வந்து பெரிய பாதைதான் அதிகமாக போவோம் அது வந்து காட்டுக்குள்ளேயே நடக்கிற அந்த ஃபீல் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் காட்டுக்குள்ளாற அந்த தண்ணியை அருவி ஓடும் அந்த ஆறுமாதிரி காட்டாறு அந்த மாதிரில்லாம் ஓடும் அதில் வந்து குளிக்கும் போது அது ஒரு தனி ஃபீலாகருக்கும் அதே மாதிரி தான் காட்டுக்குள்ள நடக்கிறபோதும் கொஞ்சம் அந்த கூலிங் அந்த பறவைகளோட சத்தம் அதெல்லாம் கொஞ்சம் வந்து டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீலாக இருக்கும் நம்ம இதுவரைக்கும் பார்த்ததே இல்லாத மாதிரி ஒரு ஃபீலாக இருக்கும் அதே மாதிரி ஆந்திரா வந்து டூ இயர்ஸ் ஒன்ஸ் அந்தமாதிரி போவோம் ஆந்திரா வந்து திருப்பதிக்கு அதில் வந்து மான் அந்தமாதிரி வந்து நடந்து போகிறப்ப அதிலேயே வந்து சைடுலயெல்லாம் சைடில் வந்து மான் குரங்கு அந்தமாதிரி நிறையா அனிமல்ஸு இருக்கும் அதைப் பார்க்கும் போது நல்லாயிருக்கும் இங்கேயே இருந்தரலாம் அந்தமாதிரியெல்லாம் தோணும் இதுமாதிரி வந்து கொஞ்சம் அதெல்லாம் வந்து தனி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீலாக இருக்கும்